ஹலோ அண்ணா எங்கே இருக்கீங்கள் நான் சொன்ன லொக்கேஷனுக்கு வந்துட்டீங்களா இல்லையே நானும் அங்கே தான் இருக்கேன் உங்களை காணும் இல்லையே ஏன் கண்ணுக்கு எட்டின வரைக்கும் எந்தக் காருமே தெரிலயே எங்கே இருக்கீங்கள் நீங்கள் கரெக்டாக ஆக்சுவலாக நீங்கள் எங்கே இருக்கீங்கள் நான் அனுப்பின லொக்கேஷனுக்கு லேன் மார்க் பக்கத்தில் வந்துவிட்டு ஒரு லேம்ப் போஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அங்கே இருக்கேன் அங்கே வாங்க லேம் போஸ்ட் தெரிலையா அப்போ ஆக்சுவலாக நீங்கள் எங்கே இருக்கீங்கள் ஒரு பேன்ஸி ஸ்டோர் இருக்கும் அங்கே இருக்கீங்களா நாங்கள் அனுப்பவே இல்லைங்களே சரி நீங்கள் கொஞ்சம் முன்னாடி எக்ஸஸாகவே கொஞ்சம் நான் அனுப்பின லொக்கேஷன்லருந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டீங்க அதனால தான் என்னால் உங்களை பார்க்க முடியல கொஞ்சம் ரிவர்ஸ் வந்து கொஞ்சம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லேம் போஸ்ட் இருக்கும் அங்கே தான் நான் இருக்கேன் ஓ சரி நீங்கள் ரிவர்ஸ் மட்டும் வாங்கள் நான் வந்து நடந்து வந்துகிறேன் அதுக்கப்பறம் நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் ஆ ஓகே அண்ணா சீக்கரம் வாங்கம் கொஞ்சம் அர்ஜென்டாக போணும் ம் தேங்க்ஸ் அண்ணா